ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு